பதினஞ்சு மூணு மார்ச் ஆயிரத்தி தொளாயிரத்தி எழுபத்திஏழு இருபத்தெட்டு மார்ச்சு ரெண்டாயிரத்திஏழு பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாரத்திஎட்டு ஒன்று மே ரெண்டாயிரத்தி பதிநாலு முப்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது